நான் சமைக்கும்போது மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்துகிறேன் மரத்தாலான கரண்டிகளை பயன்படுத்துகிறேன் ஆனால் என் வீட்டில இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவர்சில்வர் இருக்குது அப்பறம் அலுமினிய பாத்திரம் இருக்குது வெண்கல பாத்திரம் இருக்குது பித்தளை பாத்திரம் இருக்குது இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர் வாணலி இந்த மாதிரி நிறையா வகையான பாத்திரங்கள் எங்கள் வீட்டில இருக்குது எங்கள் வீட்டில இருக்கிற பத்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் சமையல் செய்யும்பொழுது அதைவிட காட்டிலும் மண்ணாலான பத்திரங்கள்ல நான் செய்யும்போது இதனோடய சுவை மிகமிக கூடுது இந்த மண்ணாலான பாத்திரங்களையும் மரக்கரண்டிகளையும் நாம் பயன்படுத்தி சமையல் செய்யும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படியே இருந்து நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை வழங்குகிறது நமது உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும் ஆகவே எல்லோரும் மண்பாத்திரங்களையும் மரக்கரண்டிங்களையும் பயன்படுத்தும் மாறு நான் இதன்மூலம் தெரிவிச்சிக்கிறேன் நான் வந்து மண்பாத்திரத்தைத்தான் பயன்படுத்துகிறேன்